நான் தேர்டு ஸ்டாண்டர்ட்லந்தே ட்ராயிங் வரைய ஆரமிஷ்ட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்னதாக தான் வரைய ஆரமிச்சேன் அதுக்கப்புறோம் ஸ்கூலில் வந்து காம்ப்படிஷன்லாம் வச்சிருக்காங்க நிறையா அதில் நான் ஒரு டைம் வின் பண்ணங்காட்டி எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதுக்கப்புறமா என்னுடைய டீச்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ட்ராயிங்க்கு அதனால வந்து நான் வெறியே வெளிக்கா ஸ்கூல் அதுக்குலாம் போய் நான் காம்ப்படிஷனில் ஜெயிச்சிருக்கேன் அதுக்கப்புறோம் கொஞ்சம் நாள் நான் ட்ராயிங்கை விட்டுட்டேன் ஸ் ஏன்னா காலேஜ் ஜாய்ன் பண்ணிக்கிற டைம்மில் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறோம் என்னோடைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து நீ நல்லா வரைவில்ல ஏன் பாதியிலே விட்டுட்டேன்னு மறுபடியும் கன்டினியூ பண்ணுனுன்னு என்னைய வந்து எங்க்ரேஜ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து நான் வரைய ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறோம் நிறையா வெளியே இன்டர்ன்னு காலேஜ் மீட்டுக்குலாம் போய் நிறையா ட்ராயிங்லாம் பண்ணி நிறைய ஜெயிச்சிருக்கேன் அதனால நான் நிறைய இன்கம்லாம் வந்துச்சு அதுக்கப்புறோம் இப்போ ஒரு ஃபோட்டோ கொடுத்து வரைய சொன்னாங்கன்னா வரஞ்சு கொடுப்பேன் ஏன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கறதை விட ஒரு ஃபோட்டோவை வரஞ்சுக் கொடுக்கறதால தான் பெரிய இன்கம்மே அதுக்கப்புறோம் நான் எனக்கு வந்து என்ன எயிம்ன்னா ஒரு ஸ்டேட் லெவலில் ட்ராயிங் பண்ணி ஸ்டேட் லெவல் வர்ணும் தான் என்னோடைய எயிம் அதுக்கப்புறோம் நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அது தான் என்னோட எயிம்